நான் படித்தது ஞானம்பிகை காலேஜ் மயிலாடுதுறை மாவட்டம் அங்கு நான் பிஏ இங்கிலிஷ் லிட்ரேச்சர் கம்ப்லீட் பண்ணிருக்கேன் அங்கே பார்த்திங்னா அங்கே உள்ள காலேஜிலே பெஸ்ட்டு கோர்ஸுன்னு பார்த்திங்னா அது இங்கிலிஷ் டிபார்ட்மண்ட் தான் அங்கே நான் படிக்கிறப்போது பிஏ இங்கிலிஷ் மட்டும் தான் இருந்தது எம்ஏ இல்லை அதனால் நான் அங்கே கன்ட்டினியூ பண்ணலை என்னோட கிராஜுவேஷன் அப்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேரேஜாகி வந்திருந்தாங்க அது பார்க்கறப்பே ரொம்ப ஹேப்பியாக இருந்துச்சு காலேஜி நாட்களில் நாங்கள் நிறையா சண்டை ஃபன்ஸெல்லாம் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நிறையா ஹேப்பி மூமண்ட்யிருக்கும் அப்புறம் எங்கள் காலேஜில் எங்கள் டிபார்ட்மண்ட் தான் எப்போதுமே அந்த பெஸ்ட்டு ஷீல்ட் அவார்டை வாங்கிட்டே இருப்போம் த்ரீ இயர் கன்ட்டினியூவாக எங்கள் டிபார்ட்மண்ட் தான் வாங்கியிருந்தோம் அது எதுக்குன்னு பார்த்திங்கனா ஒன்று டான்ஸ் இன்னொன்று சிங்கிங் இதுக்கு எப்போதுமே எங்கள் டீம் தான் பெஸ்ட்டானது வாங்குவோம் தென் ட்ராமா இதிலியுமே எங்கள் டிபார்ட்மண்ட் தான் எப்போதுமே பெஸ்ட்டாக இருக்கும் எங்கள் கோச்சுக்கும் நல்லா இருக்குதுன்னு எல்லாேருமே சொல்லுவாங்க இருக்கிற டிபார்ட்மண்ட்டிலே இங்கிலிஷ் தான் கோச்சிங் நல்லாயிருக்கு எங்கள் மேடமும் பார்த்திங்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க ஸ்கூலில் உள்ள மாதிரி எக்ஸ்ட்டா கிளாஸெலாம் வைப்பாங்க நிறையா பேர் அதை கட் அடிச்சுட்டு போயிட்டு நாங்கள் மாட்டிப்போம் அப்புறம் ஃப்ரீ ஹவரில் கூட வேறு மேம் வந்து கிளாஸ் எடுப்பாங்க அப்பெலாம் அது பிடிக்காது ஆனால் இப்போ ரொம்பவே அதெலாம் மிஸ் பண்ணுறோம் அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படின் போயிட்டு தேர்ட் இயர் எப்படி வந்துச்சுனே தெரியல அந்த அளவுக்கு மூமண்ட்டாயிச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸிலே எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தேர்டு இயர் முடிக்கிக்கறப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருந்தோம் அதுக்கப்புறம் அப்படியே போச்சுனா அடுத்து வேலை வேலை என்ன பண்ணுறது அப்படிங்கிறத திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டைமாக ஃபேப்ரிகில் தான் ஜாய்ன் பண்ணியிருந்தேன் அந்த ஃபேப்ரிக் ஒர்க் எப்படின் பார்த்திங்னா அந்த ஃபேப்ரிக்கை செக் பண்ணிவிட்டு அவங்க தருவாங்க பில்லு அதை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் சிஸ்ட்டத்தில் அந்த என்ட்ரியில் நிறையா டௌட்ஸு கன்ஃப்யூஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் ஜாய்ன் பண்ணியிருக்கேன் அதுதான் ஃபர்ஸ்ட்டு மை ஒர்க் மாதிரி அதில் எனக்கு சிஸ்டமே அவ்வளோவா தெரியாது ஜஸ்ட்டு நான் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி கம்ப்யூட்ரை பற்றி படிச்சுருக்கேன் ஆனால் அதில் அப்போ எனக்கு எதுவுமே தெரியலை அங்கே போனால் தான் ஒர்க் டைமில் தான் நிறையா டௌட்டு ஷார்ட் கட்ஸ் எதுவுமே தெரியலை எல்லாமே புதுசாக இருந்துச்சு அப்புறம் அங்கே போய் தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஜாபை டிஸ்கன்ட்டினியூ பண்ணிவிட்டு அடுத்து நான் இன்னும் ஒரு ஜாபில் ஜாய்ன் பண்ணியிருந்தேன் அது என்ன பார்த்திங்னா அதுவும் க்ளாத் ரிலேட்டடு தான் அங்கே அகௌண்ட்ஸ் டிபார்ட்மண்ட் இந்த பேமண்ட் பே பண்ணுறாங்கள அது ரிலவண்ட்டான ஒர்க்கு அந்த ஒர்கில் நிறையா மிஸ்டேக்ஸு எரர்ஸ் அந்த மாதிரி நிறையா ஸ்டகுல்ஸ் இருக்கும் அதை தாண்டியும் ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருந்தோம் இப்போது பார்த்திங்னா கிட்டத்தட்ட அங்கே ஒரு த்ரீ இயர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணிகிட்டு அதுக்கப்றம்தான் இப்போது நான் அந்த ஐடி ரிலேட்டடான ஜாப்பில் ஜாய்ன் பண்ணியிருக்கேன் சிஸ்டம் அங்கே இருந்து நான் கற்றுக்கிட்டதுனால தான் இந்த ஒர்க்கில் என்னால் ஜாய்ன் பண்ண முடிஞ்சுது இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இப்போது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயராக இந்த நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டிருக்கேன் ஒர்க் பண்ணிகிட்டு இப்போ நான் ஒரு டீமே ஹேண்டல் பண்ணுற அளவுக்கு இம்ப்ரூவ்மண்ட்டாகியிருக்கேனா கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட்டு ஜாப்பில் நான் கற்றுக்கிட்டு அங்கேருந்து வந்தது தான் இருக்கும்